தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் என்றால் திமுக அதிமுக தேமுதிக மதிமுக இப்பொழுது விஜய் ரீசென்ட்டாக தொடங்கி இருக்கும் கட்சி என பல்வேறு கட்சிகள் உள்ளன ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த கட்சி தலைவர் யார் என்றால் காமராஜர் அவர் நாட்டு சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர் வந்து சென்னை மாநகர மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுன அவ் பொறுப்பேற்றுன உடனே அவர் செய்த முதல் முதல் செயல்பாடு என்ன என்றால் மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதலையும் ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்காக பங்கு ஆற்றினார் குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார்